ஹலோ அபர்ணா டைலராங்க மேடம் நாங்கள் ஸ்கூல் டீச்சர் பேசுகிறன் மேடம் ஆ குட் மார்னிங் மேடம் எங்கள் எங்கள் ஸ்கூல் பசங்க எல்லாருக்கும் யூனிஃபார்ம் தக்கணும் தைக்க முடியுமாங்க மேடம் ஆ எங்களுக்கு ஒரு இரநூறு செட்டு வேணுங்க மேடம் இரநூறு இரநூறு செட்டு தைக்கிணும் நீங்கள் தச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னும் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட இருந்து தச்சிவிட்டு போவோம் ஆ கரெக்டாக ரெண்டு கோட்டிங் வருங்களா ஆ புரியல மேடம் ஆ ஓகே மேடம் அதை பற்றி பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து ரெண்டு கோட்டிங்கி தச்சீங்களா அப்போ ரெண்டு கோட்டிங் தச்சிவிட்டு எல்லாம் கரெக்டாக யூனிஃபார்ம் நல்லா பிஞ்சு போகாம இருக்கணும் ரெண்டு வருஷத்துக்கு உழைக்கணும் அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அது மாரி தச்சு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எல்லா ஸ்டுடென்ட்க்குள்ளே யூனிஃபார்ம் உங்கள்கிட்டே வந்து தச்சுப்போம் மேடம் ஆ கரெக்டாக பண்ணி கொடுத்துடுங்க இப்போ எவ்வளோ ஆகும் அப்படின்னு மொத்தமாக சொல்லிவிட்டீங்ன்னா நான் வந்து அந்தளவுக்கு ஆ நம்ப பசங்களுக்கும் கேட்டுவிட்டு சொல்லிவிடுவேன் இப்போ வந்து ஒரு செட்டுக்கு ஆயரூவாய்ங்ளா மேடம் ஒரு டூ லேக்கு ஆகுங்களா மேடம் ஆ ஓகே மேடம் மந்த்லி மந்த்லி உங்கள்கிட்டே நாங்கள் வந்து தச்சுக்குவோம் நீங்கள் நல்லா சிறப்பான முறையில் நல்லா சரியாக செஞ்சு கொடுத்தா ஒரு ஒன் இயராச்சும் கொஞ்சம் உழைக்கிற மாரி தச்சு கொடுங்க ஆ பாக்கெட் வைக்கிணும் மேடம் பாக்கெட் வைக்கிணும் ஒரு ரெண்டு ம் சொல்லுங்கள் ஆ சைன் பண்ணுமா மேடம் ஒரு ஃபைவ் பாய்ண்டு டூ இன்ச்சு பேண்டு ஆ ஓகே மேடம் கரெ கரெக்டாக சரியாக செஞ்சு கொடுத்துடுங்க ஆ ஓகே மேடம் தேங்க் யூ மேடம்